கண்ணகி கோவிலன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க ஒரு தைரியமானவுங்க அந்த காலத்துலயே எவ்வளோ வாதாடி இருக்காங்க அவர் அவரு செஞ்ச க இதையே நெனச்சு பார்க்காம அவருக்கு கணவருதான் முக்கியம் சொல்லிட்டு அவர் இவங்கள துரோகந்தான் பண்ணிருக்காரு இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் வந்து முதல் இதை அவங்கள தான் முதல் முன்னுரிமையாக எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு இந்த இதுக்கே எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொம்பள புரிஞ்சுக்கணுன்னா அவங்கள பார்த்துதான் புரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளோ தைகிரியமா பேசுனாங்கள் மதுரையை பார்த்து எரியணும்ன் சொன்னாங்கள் அவங்க சொன்னமாதிரியே எரிஞ்சது மதுரை அவங்களால எல்லாருக்குமே தெரியும் இப்படி தான் இருக்கணும் சொல்கிறது ஒரு சமுதாயத்தில் இப்படி இருக்கணும் இப்படி தான் இருந்தால் நல்லா இருக்கும் அவங்களாலதான் பேரே நல்ல பேரு வந்தது அந்த பேரு வந்தாலே எல்லாருக்குமே பெண்களுக்கு இன்றைக்கும் நல்லா இருக்கும்